ஆமாம் சொல்லுங்கள்

ஓகே நீங்கள் முதல்ல என்ன கு ஆ ஓகே நீங்கள் என்ன குரூப்பு எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஓகே நாங்கள் இப்போ சீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிட்டேதான் இருக்குது நாங்கள் ஒரு எக்ஸாம் மாதிரி வேணுனா நாங்கள் ஒரு இது பண்ணுறோம் நீங்கள் அது ஓகேவான்னு நாங்கள் பார்த்துட்டு வேணுனா உங்களுக்கு கொடுக்க பார்க்குறோம் நாங்கள் ஆமாம் இல்லை காமனாக ஒரு சில விஷயங்கள் அவங்க அந்த ப முன்னாடி படித்திருப்பாங்க இல்லையா அந்த டென்த்திலலாம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஏதாவது சிலதை கேட்போம் பெருசாலாம் இருக்காது ஓகேவா இருந்துச்சு அவங்களோடய இதுன்னா நாங்கள் கண்டிப்பாக கெடைச்சிடும் ஏன்னா இங்கே இங்கே இந்த ஸ்கூல் வந்து சீக்கிரமாக எங்களுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும் இங்கே ஆள் இங்கே இது வந்து பெரிய ஸ்கூல்ன்றதுனால் எங்களுக்கு சீக்கிரம் எல்லாமே ஃபில் ஆகிடுது ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம் நீங்கள் அங்கேயிருந்து கால் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நேரில் வாங்க நம்ம பார்க்கலாம் பேசலாம் சார் உங்கள் பையனையும் கூப்பிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம் பேசலாம்

நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்களா அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ன்னா ஸ்போர்ட்ஸு இந்தமாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களான்னு கேக்கிறேன்

எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஓகே ஸ்கூலில் இருக்குது ஆமாம் ஆமாம் அதனால தான் கேட்டேன் ஆமாம் அதனால தான் கேட்டது நான் நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்க உங்களுக்கு அடுத்த இது மூவ் ஆன் பண்ணலாம் நம்ம ஓகே தேங்க்யூ தேங்க்யூ